நாங்கள் சின்ன வயசுலேருந்து பட்டுப்பாவாடை தாவணி பாவாடை தான் போட்டு எங்களுக்கு அழகு பார்ப்பாங்க கல்யாணத்துக்கு பின்னாடி நல்லா ஸாரி தான் கட்டி நாங்கள் எல்லாம் குடும்ப நடத்துகிறோம் நல்ல ஸாரியை எங்களுக்கு பிடிக்கும் இங்கக்கிறவங்களுக்கெல்லாம் ஸாரி தான் பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கிறவங்கல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அரை குறை ட்ரஸ்ஸை போட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு டீஷர்ட் போட்டுதான் இருக்கிறாங்க துப்பட்டா கூட மேலே போடாத அது எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸாரி தான் ஒன்லி பிடிக்கும்